ஜாப் லஸ் அப்படிங்கறத சொல்லணும் அப்படினா இப்போ இந்த இளைஞர்கெலாம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கறத விட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படினா நிறைய பேருத்துக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கறதே தெரியல மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இதெலாம் வந்து பார்க்றாங்க ஃபார் எக்ஸாம்பில் வந்து இப்போ நீட் எழுதுகிறாங்க நீட் எழுதினாங்க அப்படின்னா அதில் வரல அப்படினா உடனே வந்து ஒரு இஞ்ஜினியரிங் போய் சேர்வது அப்படி இல்லைனா ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப் அப்படிங்கறத வந்து இது பண்ணிவிட்றாங்க இப்போது நம்ம டிகிரி பண்ணுறோம் அப்படினா கூட அதிலே வந்து சைட் பை சைடாக இந்த வெப் டெவலப்பிங்க் கோர்ஸு இல்லைனா டேட்டா சயின்டிஸ்ட்டு கோர்ஸ்ஸு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் பண்ணினோம் அப்படினா அது வந்து ஃபியுச்சரில் வந்து ஜாப்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையவே வந்து அப்ராடுக்கு போவதுக்கான எக்ஸாம்ஸ் ப்ளஸ் வந்து

கியு செட் எக்ஸாம்யெலாம் க்ளியர் பண்ணிணோம் அப்படினா நல்ல யுனிவர்சிட்டியாகவே கிடைக்கும் அதே மாதிரி ஆரோனாட்டிக்கல் சைட்டெலாம் வந்து மேக்ஸிமம் போவது கிடையாது அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஐஎ அப்புறம் இப்போ ரீசன்ட்டாக வந்து பிளாக் செயின் அந்த கிரிபட்டோ கரன்ஸிஸ் அதெலாமே வந்து நிறைய இருக்குது ஸோ இதெலாமே வந்து பண்ணிணோம் அப்படின்னா அதெலலாம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த எஐஎ இஞ்ஜினியரிங்க்கெலாம் வந்து நிறைய சால்ரி கொடுப்பாங்க ஸோ கோர்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா மேக்ஸிமம் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்யெலாம் நிறைய பேர் ப்ரிப்பர் பண்ணிவிட்டுதான் இருக்காங்க பட் இருந்தாலும் நான் கேட்கற வரைக்கும் பசங்களுக்கு வந்து அதை நினைச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது கவர்மண்ட் எக்ஸாம் அப்படினாலே ஸோ வந்து ப்ரீபிளான்டோட நல்லா படித்தோம் அப்படினா கவுர்மண்ட் எக்ஸாமும் அடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கவுர்மெண்ட் வந்து பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்கு பண்ண வேண்டிய ஒரு இது என்ன அப்படினா ட்வல்த் படிக்கும்போதே வந்து அவங்க கிட்டே வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா ஒரு ப்ரீஃப் ஐடியாலஜி வந்து அவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் திரும்பவும் அகைன் வந்து எல்லாேரும் படிக்கிறதெல்லாமே பிஎஸ்சி மேக்ஸ் அப்புறம் ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா பிகாம் பிசிஏ ஸோ இதே மாதிரி சேம் டிகிரியே பண்ணுவாங்க இந்த கம்யூட்டர் சயின்ஸ்ஸு அப்படி இல்லை அப்படினா அதர்வைஸ் தமிழ் இங்கலீஷ் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த ஜ்வாலஜி படிக்கிறது ஜாக்ரஃபி படிக்கிறது இவங்களலாம் கேட்கறதே வந்து ரொம்பவே கம்மிதான் ஜாக்ரஃபி ஜ்வாலஜி படிக்கிறதலாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது சைக்காலஜி படிக்கிறது கூட கம்மியாக இருக்குது ஸோ அதெலாம் வந்து சொன்னோம் அப்படினா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எந்தெந்த படிப்பெலாம் இருக்குது என்னென்ன கோர்ஸ்யெலாம் நீங்கள் பண்ணலாம் என்னென்ன கோர்ஸ்யெலாம் பண்ணிணா நீங்கள் என்னென்னலாம் ஆகலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு ஒரு அவர்னஸ் மாதிரி பசங்களுக்கு ஒரு காண்டாக்ட் ஃப்ரீயாக ஒரு வெபினார் மாதிரி ஆன்லைனில் பண்ணலாம் மேக்ஸிமம் மொபைல்ஸ் இருக்குது தென் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்வஸ்ட்னால் இந்த இன்ஸ்டாக்ராமில் வந்து அந்த மாதிரி ரீல்ஸ்ஸெலாம் வந்து இப்போ நியூஸெலாம் போடுறோம் அப்படினா இப்பெலாம் வந்து நியூஸ் போடுறதே வந்து கொஞ்சம் தேவை இல்லாதது சம்பந்தமே இல்லாத நியூஸ்யெலாம் நிறைய வருது ஸோ இதுக்காகவே நியூஸ் சேனல்ஸ் கூட ஒரு முயற்சியாக வந்து ஒரு ஒன் நார் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து எந்த மாதிரியெலாம் படிக்கலாம் இப்போ எக்ஸாம்சே இருக்குது அப்படினா இப்போ யுபிஎஸ்சி எக்ஸாமெலாம் இருக்குது அப்படினா பாதி பேருத்துக்கு யுபிஎஸ் எக்ஸாம்னால் என்னெனே தெரியாது அதுக்கு என்ன படிக்கணுமென்னு தெரியாது அப்படி படிக்கணும்ன்னு அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் என்ன வாங்கணும் எங்கே போய் படிக்கணும் என்ன கேட்கணும் எதுவுமே தெரியாது ஸோ வந்து இந்த நியூஸ்யெலாம் பார்க்கும்போது அந்த நியூஸில் வந்து ஒன் நார் வந்து இந்த யுபிஎஸ்சி எப்படி படிக்கலாம் அப்படி இல்லைனா எக்ஸாம்ஸ்கெலாம் எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் ட்வல்த் அப்புறம் நீங்கள் என்ன படிக்கலாம் டென்த்துக்கு அப்புறம் எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் ஏன்னால் டென்த் அப்புறமே வந்து இந்த ஃபஸ்ட் க்ரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையாலஜி அதுக்கு தவுர்த்து வேறு எதுவுமே பசங்களுக்கு தெரிகிறதில்ல ஆட்ஸ்யெலாம் இருக்குது அக்கவுண்ட்ஸ்யெலாம் இருக்குது ஹிஸ்ட்ரியெலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் ட்வெல்த் முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ஸோ அந்த மாதிரியெலாம் நிறைய இருக்குது ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதெலாம் நீங்கள் பண்ணலாம் அது இல்லாமல் ஸ்போட்ஸில் இன்ட்ரட்ஸ்ட் இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்கூல் இருக்குது அது மூலயமா கூட நீங்கள் போகலாம் அப்படிங்கற மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்யெலாம் ஒன் நார் க்ளாஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்படி இல்லைனா கவுர்மெண்டே வந்து இந்தந்த மார்க் எடுத்திருந்தா இந்தந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு வந்து அதை புரிய வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம் ப்ளஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கவுர்மெண்ட் வந்து தெரியப்படுத்துற மாதிரி லைக் ஆடில் கூட ஆடு கூட இடைல இடைலா போடலாம் இந்த மாதிரிலாம் ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கறத நிறைய பேருத்துக்கு தெரியாமலே இருக்குது ஸோ அது ப்ளஸ் வந்து அதுவும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கறதே தெரில வெளி நாட்டுக்கு அப்ராட்டில் போய் படிக்கிறதுக்குலாமே கூட எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அதெலாம் கூட பசங்கள் வந்து ட்ரை பண்ண வைக்கலாம் அப்ராட்டில் போய் படிக்க சொல்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிணா அந்த ஜாப்சில் வந்து ஜாப்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுங்குறதுதான் வந்து நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ வந்து எல்லாேரும் மேக்ஸிமம் ஜாப்னாலே வெளியில் போகணும் வெளிநாட்டு போயிடணும் அங்கே போனோனால் நல்ல காசு கிடைக்கும் அப்படின் நினக்கிறாங்க அப்படி இல்லைனா கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்குள்ளார எப்படியாது போயிட்டோனால் காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு விதத்தில் வந்து கவுர்மெண்ட் எக்ஸாமே இது பண்ணாலுமே அது வந்து நம்ம எந்தளவுக்கு படிக்கிறோம் எஃப்போர்ட் கொடுக்கறோம் அப்படிங்கறதலதான் இருக்குது ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு ஜாலியாக ஏதாவது ஒரு வேலை நமக்கெனு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை பட்டுகிட்ருக்கும் அது வந்து இங்கே மற்றவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் இருக்கிற ஆள் வேணுங்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களை வேலை தேவையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதெலாம் வந்து பார்த்து அவங்கதான் வந்து என்ன பண்ணணும் அப்படினா பொறுமையாக வந்து இது பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது ஒரு இடத்துல அப்படினா அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படினாலே நிறைய பேருத்துக்கு இங்கே ஜாப் கிடைச்சிரும் சின்ன வேலையாே பெரிய வேலையோ அது ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வேலை அப்படிங்கறது வந்து கிடைச்சிடும் அதுக்கப்புறமா அதில் வந்து அவங்களோட செல்ஃப் வந்து அவங்க பில்ட் பண்ணலாம் இப்போ ஒரு ஜாப்பில் போகும்போது நம்ம அந்த ஜாப்பில் வந்து பெரிய ஏதாவது ஒரு ஜாப்க்கு போனோம் அப்படினா நம்ம ஒரு சின்ன வேலைக்கே போனால் கூட அதில் வந்து ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்க வந்து எந்த மாதிரிலாம் பண்ணிணாங்க இப்போ நம்ம ஒரு ஐடி கம்பனிக்கே போகிறோம்னா சாதாரண ஒரு ஃப்ரீ லேன்சராக கூட போய் சேரலாம் அப்படி ஃப்ரீ லேன்சராக போய் சேரும்போது அவங்க வந்து அந்த இடத்துக்கு பெரிய மேனேஜரெலாம் இருப்பாங்க அந்த மேனேஜர்க்கு என்னென்ன இதெலாம் தேவை அப்படிங்கறத பார்த்து அவங்க எதாவது கோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படினா அதெலாம் கூட நம்ம கண்டுபிடிச்சி ஸோ இது மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறது நம்மளை சுற்றி இருந்துட்டுதான் இருக்குது பட் வந்து அதுதான் பசங்கள்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படினா அதிலருந்து வரணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படினா இப்போது இருக்கிற பசங்கள் எல்லாேருமே மேக்ஸிமம் வந்து இந்த ஃபோனு கேமு ரீல்ஸு மேக்ஸிமம் வந்து அந்த தாட்டே வந்து அவங்களுக்கு யூடியுப் சேனல் வச்சுகிட்டு இது பண்ணுறா பண்ணிணா ரீல்ஸ் போட்டாலே நமக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கும் ஒரு எஃபோட் கொடுக்குணும் ஸோ வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து என்னோட வேண்டுகோளும் கூட